ஆமாண்ணே காளிதாஸ் தான் பேசுகிறேன் நீங்கள் ஆ சொல்லுங்கண்ணே சரிங்க சரிங்க ம் ஆ நல்லதுண்ணே ம் ம் ம் சரிங்கண்ணே அப்படியா சரிண்ணே சரிண்ணே ஆ அப்படியா வண்டி வண்டி அனுப்பணுமா அப்படியா சரி சரி இங்கே வேலை ஒன்று இருந்தது சரி பரவாயில்லண்ணே நம்ம வீட்டுக்குதானே நானே வரேன் நானே வரேண்ணே எத்தனை மணிக்கு வரணும் சாயந்தரம் நாலு மணிக்கு சரிண்ணே நான் வந்துடுறேண்ணே வந்துடுறேண்ணே அண்ணே

சரிண்ணே அப்போது இருக்கிறதுக்கு பார்த்து போட்டு சேர்த்து கொடுத்துடுங்கண்ணே நீங்கள் ஆ சரி எத்தனை பேருண்ணே வருவாங்க பசங்க மூணே பேர் தான் சரி சரி நம்ம வ நம்ம வீட்டு ஆளுங்களாகவும் போய்விட்டாங்க சரிண்ணே போகிறதுக்கு ஒரு போகிறதுக்கு வர்றதுக்கு ஒரு இரநூறு இரநூறு போட்டுட்டு வெயிட்டிங்குக்கு ஒரு நூறுரூவா சேர்த்து போட்டுக் கொடுங்கண்ணே ஐந்நூறுரூவாயா கொடுத்துருங்க இல்லைண்ணே இன்றைக்கு இருக்கிற தேதிக்கு விலவாசி ஒன்றும் கட்டுப்படி ஆகலைண்ணே அதனால் தான் இப்படி கேட்குறேன் இல்லைன்னா நான் கேட்கமாட்டேன் இப்படி உங்களுக்குத் தெரியும் அதனால் தான் நான் கேட்குறேன் வேறு வெளிலன்னால் நான் அறுநூறு எழுநூறுரூவா கேட்பேண்ணே உங்களுக்குன்றதுனால் தான் ஐந்நூறுரூவாய நான் கேட்குறேன் ரவுண்டாக போட்டு சரிண்ணே அதெல்லாம் பார்த்துக்குறேண்ணே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே எங்கே கூட்டி போகணுன்னு சொல்கிறாங்களோ பார்த்துக்கலாம் ம் கரெட்டாக வந்துடுறேன் கரெட்டாக வந்துடுறேன் ம் முன்கூட்டியே முன்கூட்டியே வந்துடுறேன் நான் முன்கூட்டியே வந்துடுறேன் வந்துட்டு உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன் நீங்கள் இருப்பீங்களா இல்லை நான் வந்து அவங்களுக்கு தெரியுமில்ல நீங்கள் வந்துவிடுவீங்கன்னு சரிண்ணே சொல்லிடுங்க நான் வந்துடுறேன் வீட்டு வாசலில் வந்து நின்று கூட நான் நான் ஹாரன் அடிக்கின்றேன் பார்த்துக்க சொல்லுங்கள் ம் சரிண்ணே ஓகேண்ணே ஆ ஓகேண்ணே